செடிகளை வளர்க்க எந்த மண்ணை பயன்படுத்துகிறோன்னா வந்து செம்மண் எந்த செடியுமே சரி கொஞ்சமாக மணல் கீழே இருக்குணும் அதுமேல் கொஞ்சம் செம்மண் இதுதான் நம்ம செடியே போய் வாங்குறோம்னு வச்சிகோங்களேன் ஒரு கருப்பு கலர்ல கவர்ல பார்த்திங்கன்னா வந்து மண்ணும் மணலுமாக தான் இருக்கும் செம்மண்ணுன்னு சொல்லுங்கள் நல்லா சிவப்பு கலர்ல இருக்கும் அந்த மண் அந்த மண் தான் இருக்குமே அழகாக குழி எடுத்து அந்த மண்ணை வச்சு அதுமேலே கொஞ்சம் மணலை கொட்டிவிட்டு மண் நார்மலாக இருக்கிற மண்ணை எடுத்து மேலே வச்சு அமிக்கிட்டு தண்ணி ஊத்துனால் அது சூப்பராக வளரும் எந்த மாதிரியான உரம் பயன்படுத்துகிறோம்னு பார்த்திங்கன்னா வந்து இயற்கையான உரம்னு பார்த்திங்கன்னா ஆட்டாம்புழுக்கை அப்புறம் வந்து சாம்பல் பூச்சி மருந்து இதெல்லாம் அடிச்சிங்கனாலே வந்து இயற்கை உரந்தான் செயற்கையாக எந்த உரமும் நம்ம போட வேண்டியதில்லை இதெல்லாம் போட்டு கரெக்டாக காலையிலேயும் மாலையிலையுமாக தண்ணி ஊற்றினோம் அப்படின்னாலே செடி வந்து நல்லா வளரும் இதில் வந்து ஹைப்ரிட்டு அப்படிலாம் சொல்லுவாங்கள் அதெல்லாம் ஒன்று அதெல்லாம் தேவையே கிடையாது நார்மலாக நம்ம வந்து மாட்டு சாணம் ஆட்டு சாணம் அதெல்லாம் போட்டாலே வந்து செடிகள் வந்து நல்லா வளரும் இது கத்திரிச்செடி தக்காளிச்செடி இதெலாம் பார்த்திங்கன்னா வந்து இப்போல்லாம் அந்த ஹைப்ரிட்டுனு சொல்லிட்டு ஏதோ ஊசி அது இதுன்லாம் போட்டு சின்ன செடியாக இருக்கும் அதில் பார்த்திங்கன்னா அவ்வளோ தக்காளி எப்படி தான் வளருதுன்னு தெரியலை ஒட்டுண்ணின்னு சொல்லுவாங்கள் இதேமாதிரி சின்ன சின்ன கத்திரிக்காய் சின்ன செடியிலையே மாதுளை அதெலாம் உடம்புக்கு வந்து ரொம்ப கெடுதல் நம்ம இயற்கையாக சாப்பிட்ற உணவுதான் ரொம்ப நல்லதுமே கூட அதனால வந்து ஒரு ஒரு தோட்டம்னு ஒன்று வைக்கிறோம் அப்படின்னா அது சரியான மண்ணும் சரியான தண்ணியும் இருந்தாலே போதும் செடிகள் நல்லா வளரும் காய்களும் நல்ல செழிப்பாக வளரும் இயற்கையான காய்கறிகளாக சமைச்சி சாப்பிடலாம்